இப்போது வந்து நான் ஆன்லைனில் ஒரு டாப்பு இது பண்ணிணேன் ஒரு டாப்பு லைகரா பேண்ட்டு ஒன்று ஆர்ட்ரு பண்ணிணேன் அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணொவுன்னே வந்துச்சு அந்த டிரெஸ்ஸு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டிரெஸ்ஸோடு கிளாத்து நல்லா இருந்துச்சு அந்த ரெண்டு டிரெஸ்ஸோட கிளாத்தும் நல்லாயிருந்துச்சி சாஃப்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது நைசாக இருந்துச்சு பிராண்டட் நல்லாயிருந்துச்சி அந்த மாதிரி இவ் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த டிரெஸ்ஸு ஓகேவா அப்படின்ற மாரிருந்தா இந்த டிரெஸ்ஸுக்கு செம்மையாக இருந்துச்சு அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு ஆனால் அதில் டிரெஸ்ஸுயெலாம் செம்மையாக சாஃப்ட்டாக இருந்துச்சு இந்த ப்ரோடக்ட் நல்லாயிருக்கு அந்த மாரி பார்த்து வாங்குவோம் அப்புறம் ஏதாச்சும் ஆர்ட்ரு பண்ணிணாலும் இல்லை டிரெஸ்ஸு இந்த மாரி லிஃப்ட்டிக்கு அந்த மாதிரி ஆர்ட்ரு பண்ணிணா ஸ் நல்லாயிருக்கு அது ஒரு ப்ரோடக்ட் நல்லாயிருக்கு ஒன்று வாங்கும் போதே அதோட அமௌண்ட்டு கா காசு பார்க்கறமோ இல்லையோ அந்த டிரெஸ்ஸு குவாலிட்டி நல்லாயிருக்கா எல்லா எப்படி இருக்குகிறது நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி நான் ஆன்லைன்லிருந்து வந்தப்போ அந்த டிரெஸ் நல்லாயிருந்துச்சி சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்த ப்ரோடக்ட் எனக்கு பிடிச்சிந்துச்சி அதனால நான் ஆர்ட்ரு பண்ணி வாங்க எனக்கு ரொம்ப இஷ்டம் பிடிக்கும்